சுகாதாரம் சுகாதாரோம்னா எங்கள் பஞ்சாயத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்கே வண்டி வருது மின்சார வண்டியே வருது அவங்க டெய்லி வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடறாங்க கல்விங்கிறது எங்களுக்கு இங்கே பெரியவங்களுக்கும் இங்கே முதியோர் கல்வி சொல்லிக் கொடுக்குறாங்க அது படிச்சிக்கிறோம் நாங்கள் அப்புறம் இந்த பஸ் வசதி ஃப்ரீயாக விட்டிருக்குறாங்கனு தான் பேர் ஆனால் ப்ரீயாக விட்டாலும் அந்த பஸ் கண்ரெக்டருங்க டிரைவரு கரெக்டான இடத்துல நிறுத்துவது இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு பின்னாடி பஸ் வருதுன்னு அவங்க போனாங்கன்னால் அந்த பஸ்ஸு வர்றக்கு கால்மணி நேரம் ஆகுது கால்மணி நேரம் ஆகும் போதும் அவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு அங்கே போய் திட்டு தான் கிடைக்குது கரெக்டான டைமில் வரல அப்படினா அங்கே அவங்க திட்டு தான் வாங்குவாங்க இதில் என்ன கவர்மெண்ட்டு இதை இந்தமாரி எல்லாம் விட்றதுல என்ன பிரயோஜனம் கரெக்டாக பார்த்து அது எல்லாம் கவர்மெண்ட்டு கவனிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் கவனிக்க முடியாது தான் இருந்தாலும் இது எல்லாம் கொஞ்சம் ரூல்ஸு கரெக்டாக கண்டிப்பாக கொண்டாரணும் கவர்மெண்ட்டு அப்புறம் இந்த கவர்மெண்ட்டு வேலைவாய்ப்பு திட்டங்கிறது நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டுக்குள்ளே போகிறமாரி வேலைவாய்ப்பு இல்லை ப்ரீயாக எப்போதுமே தொகுதி உழைப்பாளருங்கிற மாதிரியே வைச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டு கவனிக்கணும்